இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வயலில் வேலை செய்யும் போது பார்த்திங்கன்னா நெ நெல் நடுவோம் நாங்கள் அப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் எங்கள் கால்ற கால்ருக்கனால் எனிடைம் குளிர்ச்சியாக இருக்கும் சோர்வு தெரியாது அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கவங்கள கூட பேசி பேசி இருக்கறனால் எங்களுக்கு அந்த சலிப்பு தன்மையாயி அதெலாம் போயிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குருவி காக்கா இது மாதிரி பறவைகள் நிறையா போகும் போது அதை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் வேலையை டக்கு டக்குனு பச்சை பசேன்னு இருக்கும் எங்கள் நாட்டில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் பாட்டு வந்து வேலை செய்யும் போது பொழுது கொஞ்சம் போகாததுக்கு பாட்டு போட்டு நாட்டுபுற பாட்டுகள்லாம் நிறைய போட்டு கேட்போம் அது கொஞ்சம் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் போட்டு எங்களுக்கு வேலை செய்யும் போது அதுக்கப்புறம் நிறைய நிறைய இது நெல்கள் இது கள்ளக்காய் இது மாதிரி இதெல்லாம் நாங்கள் இறக்குமதி ஏற்றுமதி செய்வோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புல்கள் இது மாதிரியெல்லாம் வெட்டி முயல் இது மாதிரிவந்து நிறையா சாப்பிடும் பச்சை பசேன்னு தான் இருக்கும் எங்கள் தோட்டத்தில்